ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ஆமாம் ஆமாம் நாங்கள் ஹோல்சேல் டீலர் ஹோல்சேல் டீலர் சரிங்க

ஆ அது நம்மக்கிட்டையே பண்ணிக்கலாங்க

இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸெல்லாம் ஊட்டிலருந்து வருது ஆ தக் தக்காளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரிலருந்து வருது முருங்கக்காய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லருந்து வருது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆ உண்டு உண்டு இல்லை இல்லை நீங்கள் ஆட்ரு பண்ணால் போதும் எங்கள் வண்டியை எடுத்து நாங்களே எங்கள் ஆளுகள் மூலியமாக கொண்டு வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிருவோம் மற்றபடிக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் நேர்ல வ கொடுக்கோணுங்கறது இல்லை எங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் இருக்கு அப்படி பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படி வந்து குவாலிட்டி வாரியாகதான் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்கறவங்களும் இருக்காங்க அதேபட்சத்தில் வந்து வேலைக்கு போகறாங்கள்ல அவங்கள்லாம் கொஞ்சம் காசு கம்மி வேணுன்னு சொன்னால் அவங்களுக்கு தக்கவாறும் கொடுக்குறோம் உங்களுக்கும் கொடுக்குறோம் அவங்களுக்கும் கொடுக்குறோம் எங்களுது ஒன்லி ஹோல்சேல் ரேட் மட்டும்தான் இப்போ தக்காளி எல்லாம் எடுத்தீங்கன்னா லாட் லாட்டாக அப்டே கொடுப்போம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹோட்டல் கடைங்குறீங்க உங்களுக்கு டெய்லி நாலு பாக்கெட் நான் நாலு பார்சல்னா நாலு பார்சல் அனுப்பிச்சிவிடுவோம் அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில அனுப்புவோம் அதே வந்து லேபர் வந்தார்னா அன்னைக்கு அன்னான்டு வேலைக்கு போகறாங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும் அவங்க வந்து நீங்கள் தக்காளி நாற்பதுருவாய்க்கு எடுப்பீங்க அவங்க தக்காளி இருபத்தஞ்சிருவாய்க்கு பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் ஆ நான் அட்ரஸ் வந்து நான் மெஸ்ஸேஜ் பண்ணி விட்றேன் ஆ ஆ ஆ மாதம் மாதம் கொடுக்கறமாரி இருக்கும் நான் முதல்ல வந்து எங்கள் ஸ்டாஃப்பை வந்து பார்க்க சொல்லுவோம் உங்கள் ஹோட்டல் எங்கே இருக்கு என்ன உங்களோட பர்ஃபாமன்ஸ் என்னன்னு உங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கு தக்கவாறு நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் மாதம் மாதம் உண்டு உண்டு உண்டு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஓகே ஓகே